ஹலோ சார் வணக்கம் சார் சார் நான் இங்கே தர்மபுரிலேருந்து கால் பண்ணுறேன் என்னோடய நேம் வந்து பார்த்தீங்கன்னா நவீன் சார் சார் இப்போது நான் எங்களுடைய குடும்பத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சுற்றுலா செல்லலான்ட்டு ஒரு ஐடியா இருக்கோம் அது தான் இப்போ என்னுடைய நண்பர் கிட்ட ஒரு கேட்டேன் அவன் என் நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பர் கொடுத்தாரு அதுக்கு தான் சார் இப்போது சுற்றுலா வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நாங்கள் இங்க த எங்கள் தமிழ்நாடு பக்கம்லாம் பார்த்துட்டோம் மேலே ஒரு டெல்லி மகாராஷ்ட்ரா அந்த மாதிரி போய் பார்க்கலாம் ஏனால் அந்த இடோம்லாம் இன்னும் நாங்கள் பார்த்ததில்ல இப்போ பார்க்கலான்ட்ருக்கோம் சார் அந்த மாதிரி ஏரியாக்கெலாம் போகணுன்னா எவ்வளோ சார் ஆகும் அமௌண்ட் எவ்வளோ சார் ஆகும் ஒரு மூணு நாள் நாங்கள் ஒரு சுற்றுலா அமைக்கலான்ட்டிருக்கோம் ப்ளான் பண்ணியிருக்கோம் அது எவ்வளோ சார் ஓகே சார் எங்களுக்கு உணவும் நீங்களே பா உணவு தங்குமிடம் எல்லாம் நீங்களே பண்ணிக் கொடுப்பீங்களா இல்லை அதுக்கு தனியாக அமௌண்ட்டாக ஆ ஓகே சார் ஓகே ஓகே இப்போது இப்போது உணவுன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் தமிழ்நாட்ல இருக்கோம் எங்களுடைய உணவு வேறு மாதிரி இருக்கும் இப்போ வ வடக்கு நா வடக்கு நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் அது எங்களுக்கு தமிழ்நாடு சேர்ந்த மாரி உணவு நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக் கொடுப்பீங்களா ஆ ஓகே சார் ஓகே ஏனால் இப்போ நாங்கள் இதே சாப்பிட்டோன்னா மாற்றி சாப்பிட்டோம்னா நாங்கள் ஓகே எங்கள் கூட கொழந்தைங்கள்லாம் வராங்க அவர்களுக்கு சூட்டாகாது அதுக்கு தான் சார் ஆ ஓகே சார் இப்போது நான் இப்போ நாங்கள் வந்து டெல்லி போகலான்ட்ருக்கோம் டெல்லியில் என்னென்ன மாதிரி ஏரியாலாம் இருக்குதுங்க சார் நாங்கள் சுற்றுலாத்தலத்தில் ஓகே சார் இல்லை மூணு நாள் என்னென்ன மாதிரி ப்ளான் பண்ணியிருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி பார்க்கலான்ருக்கோம் சார் அப்புறோம் பக்கத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்ரா அது மாதிரி அதெல்லாம் நாங்கள் பார்க்கறோம் சார் மீதி டூ டேஸ் என்ன சார் பண்ணலாம் ப்ளான் ஓகே ஓகே ஷாப்பிங் மால் என்னென்ன மாதிரி இருக்குது சார் அங்கே ஓகே ஓகேங்க சார் ஓகே

ஓகே ஓகே ஓகே ஓகேங்க சார் ஓகே ஓகேங்க சார் நாங்கள் ப்ளான் பண்ணுறோம் சார் எங்களுக்கு ஈவினிங் ஒரு சாயங்காலம் டைம் அது மாதிரி போனோம்னால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஃப்ரீயாக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம் அந்த மாதிரி டைம் எங்களுக்கு அது அரேஞ்ச் பண்ணிக் கொடுங்க ஆ ஓகேங்க சார் எங்களுக்கு தங்குமிடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சிங்கிளாக இப்போ நாங்கள் ஃபேம்லியோடு வரோம் எங்கள் ஃபேம்லி ஒரு ஃபை நம்பர்ஸ் இருக்கோம் அஞ்சு பேர் இருக்கோம் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக் கொடுங்க ஆ ஓகேங்க சார் சார் இப்போ எந்த மாதம் போ இது பண்ணலான்ருக்கீங்க சார் இப்போது எங்களுக்கு ஏப்ரல் மந்த்து மே மாதம் ரெண்டு மாதம் ஃப்ரீயாக இருக்குது நாங்கள் அந்த டைம்குள்ளே போகலான்ருக்கோம் டேட் உங்களுக்கு அது எப்போ சார் உங்களுக்கு ச இதாக இருக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும் ம் ம் ம் சார் எங்களுக்கு பத் ஆ ஓகே சார் எங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஆ மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது ஏனால் எங்களோடய கொழந்தைங்க எல்லாத்துக்குமே அப்போது பள்ளி விடுமுறைனால் அப்போ நாங்கள் வீட்டில் ஃப்ரீயாக தான் இருப்போம் அப்போ நானும் அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய அலுவகத்திலயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி நான் லீவு எடு லீவை அப்ளை பண்ணிக்கிறேன் நான் ஒரு ஏப்ரல் மந்த் ஏனால் ஏப்ரல் மந்த் எனக்கு கிடைக்காது மே மாதம் ஒரு இருபதுலேந்து இருபத்தி மூணு ஒரு மூணு நாள் சுற்றுலா த போகலான்ருக்கோம் எனக்கு அப்போ வ ப்ளான் பண்ணிக் கொடுங்க சார் ஷெடியூல் எனக்கு நீங்கள் அதுக்குன்னு ஆ இது பண்ணிக் கொடுங்க ஃபர்தராக இனி உங்களுக்கு தகவல் இருந்தாலும் இது தான் என்னுடைய மொ தொலைபேசி எண் சார் இதில் எங்களுக்கு அழைப்பு இருந்தாலும் தகவல் எது இருந்தாலும் பரிமாற்றம் எது இருந்தாலும் இதில் செய்யுங்க சார் ஆ ஓகே சார் ஓகே சார் நன்றிங்க சார்